ஆ சொல்லுங்கமா ஆமாம் ஆட்டோ ட்ரைவர் தான் பேசுறேன் யார் சரிம்மா மதுரையில இப்போ எங்கே இருக்கிங்க மதுரை பஸ் ஸ்டாண்டில் இருக்கிங்களா சரிமா ஆ ஒரு ஹால்ஃப்னவரில் அங்கே இருப்பன்மா அமௌன்டு ஒரு தவுசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆகும்மா என்னமா பெட்ரோல் டீசல் வில எவ்வளோ ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியாதா மா சரி வாங்க பார்ப்போம் மா எப்படி வெயிட்டிங் வெயிட்டிங்கில் இருக்கணுமா இல்லை விட்டு வந்துருணுமா மா அப்புறோ என்னமா கம்மி பண்ணிக்க சொல்லுறீங்க வெயிட்டிங் சார்ஜும் இது பண்ண சொல்லுறிங்க வெயிட்டிங் சார்ஜ்க்கு உண்டு மா ஆயிரத்து ஐநூறுரூவானா ஒரு நூறுரூவா குறச்சிங்க ஆயிரத்து நானூறுரூவா கொடுங்க சரி ஓகே மா ஒரு ஹால்ஃப்னாரில் வருவேன் நீங்கள் அட்ரஸ் சென்ட் பண்ணுங்கள் எந்த இடத்துல கரெட்டாக பஸ் ஸ்டாண்ட்ட்டாக தானே இருக்கிங்க ஆ சரி ஓகே மா லொகேஷன் ஷேர் பண்ணுங்கள் ஓகே மா நன்றி மா